கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வீடு கட்டணுன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வீடு கூரை வீடு மண் வீடு ஓட்டு வீடு அந்த மாதிரி நிறைய சாதாரண வீடுங்கலாம் இருக்கும் வாஸ்த்து முறையில கட்டுவாங்க மனையடி சாஸ்திரம் பார்த்து சனி மூலையில் கிச்சன் வரணும் குபேர மூலையில் பெட்ரூம் வரணும் பாத்ரூம் ஈசானிய மூலையில் வரணும் இல்லைன்னா அவுட்டர்ல வரணும் அந்த மாதிரி பல சாஸ்திரங்கள்லாம் பார்ப்பாங்க ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் கிராமப்புறத்துலேயும் சிட்டிஸ் மாதிரியே அதுதான் நகர்புறங்கள் மாதிரியே அவங்கவுங்க இஸ்டத்துக்கு வீடுங்க கட்டுறாங்க மனையடி சாஸ்திரம் கூடையும் அந்த காலத்தில் பார்க்கற மாதிரி இப்பெல்லாம் பார்க்கறது இல்லை இப்போ எ எப்படி சொல்கிறதுன்னா நகர்புறங்கள் மாதிரியே கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகளை அழிச்சிட்டு அதில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்ட ஆரமிச்சிட்டாங்க வியாபார நோக்கத்திற்காக அந்த மாதிரி கட்டும்போது இயற்கை வளங்கள் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போகுது ஒரு பெரிய கட்டடம் கட்டுறனால அதுக்கு வந்துட்டு போற போக்குவரத்து வாகனனால பாதைகள் சீர்கேடு ஆகுது சாலை வசதிகளும் பெருகுனாலும் அங்கே உள்ள வெவசாயம் முற்றிலும் அழிவை நோக்கி போய்ட்ருக்கு வெவசாயம் அழிகிறனால சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் இறந்து போகுது காணாமல் போகுது பறவைகள்லாம் விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று கிராமப்புறங்களிலும் பெரிய பெரிய கட்டடம் வரதுனால தொழிற்சாலைகள் அந்த மாதிரி வரதுனால அந்த பறவைகளும் வேறு இடத்தணு நோக்கி பறந்து போய்டுது அதனால இன்னும் கிராமப்புறங்கள் வந்து ஒரு கிராமப்புறம் மாதிரி இல்லாமல் ஏதோ மாதிரி ஆயிட்ருக்குது அதெலாம் அழிவை நோக்கி போறதுன்ட்டு பார்த்தாலே தெரியுது அந்த காலத்தில் வீடு கட்டும்போதெல்லாம் எப்படி சொல்கிறது ஆ நல்ல பயிற்சி அடைஞ்ச நல்ல கொத்தனார்கள் சே சித் வேலை ஆட்களை வச்சி நல்ல முறையில் வருட கணக்காக சிமெண்ட் அ சேர்க்காம அந்த காலத்தில் களிமண் முட் நாட்டு முட்டை சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து கலந்து அழகான முறையில் சுகாதாரமான முறையில் காற்றோட்ட வசதியோட உள்ள முறையில் நல்ல தரமான வீடுகளை கட்டுனாங்க இப்பெல்லாம் வந்து கட்டுற வீடு சிமெண்ட் ஜல்லி அது இது கெமிக்கல் லீக்கேஜாவாமல் இருக்க என்னென்னமோ கெமிக்கலை கலந்து வீடுங்க கட்டுறாங்க அதெலாம் வெறும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டுது கிராமப்புறங்களும்

நூற்றி ஐம்பது வருஷோம் நூறு வருஷோனு இருந்துச்சு இப்போ கட்டுற வீடு எல்லாமே அதிகபட்சம் ஒரு முப்பது வருஷத்த தாண்ட மாட்டுது அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் கிராமங்களிலும் மாறி கிராமங்களும் நகர்புறமாக வளர்ச்சி அடைஞ்சி கிராமத்தில் உள்ள செல்வங்கள்லாம் அழிஞ்சு கிராமமே கிராமம் இல்லாமல் போய் விவசாயமும் வீணாக போய்ட்டு இருக்குது இதை மாத்தணுனால் கிராமப்புறங்கள்ல பழைய மாதிரி அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வீடு கட்டுறதுக்கு வழி முறைகளை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சால் தான் பழைய மாதிரி கிராமப்புறங்கள்ல விவசாயமும் நல்லாயிருக்கும் வீடுங்களும் நல்லாயிருக்கும்